சார் சொல்லுங்க சார் சரிங் சார் பண்ணிக்கலாங் சார் சொல்லுங்க உங்களுக்கு எப்படி வேணும் சரிங் சார் ம் சரிங் சார் ஓ சூப்பர் சரிங் சார் ஓகேங்க சார் உங்களுக்கு எப்படிங் சார் இப்போ ஆல்பம் மாதிரி வேணுமா இல்லை அதாவது டிஜிட்டலாக வேணுங்களா எந்த மாதிரி பா ம்ம்ம் சரி சரிங் சார் ம்

ஓ ஓகே சார் வீடியோ கவரேஜி வெச்சு ஆடியோவோடு வேணுங்களா என்னாது ஓகே சார் ம்ம் சரிங்க சார் பண்ணிடலாங் சார் ஆ வேறு ஏதாவது தேவைப்படுதுங்ளாங் சார் ஆ ஓகே சார் ம் ஓகே சார் ஆ

ஓகேங்க சார் நானும் பார்க்கறேங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலா எப்படி இருக்குது என்னென்னானு அஃபிஷியலாக

கண்டிப்பாங்க சார் நான் இங்கேருந்து கிளம்ப் போது நான் உங்களுக்கு கால் பண்ணுறங் சார் ஓகே தேங்க்யூ சார் ம் ம்